வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாழக்கையில் நான் செய்யல வாழ்க்கை என்ன வச்சு செய்யுது ஸோ என் வாழ்க்க எப்படி போகுது நான் கைட் பண்ணல என் வாழ்க்கை என்ன கைட் பண்ணுது ஸோ மை லைஃப் அஸ் மை ரூல்ஸ் என் வழியில் நான் நானாக இருக்குணும்னு ஆசைப்படுற மராவங்களுக்காக வாழ ஆசை படல நான் நானாக இருக்குணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் சூதானமாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எதையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் எல்லாத்தயும் ஈஸியாக எடுத்து வாழணும் வாழ கற்றுக்கணும் வெரி சிம்பள்